குட் மார்னிங் சார் சொல்லுங்கள் நான் ராயல் என்ஃபீல்டு ஷோல்டூம் ஷோ ரூம்லருந்து பேசுகிறேன் வாங்க எடுத்துக்கலாம் ஆமாம் புது மாடல் வந்துயிருக்கு சார் கிளாஸிகில் ராயல் என்ஃபீல்ட் த்ரீ ஃபிஃப்டி வந்துயிருக்கு த்ரீ ஃபிஃப்டி சிசி இருக்கு நிறையா வெரைட்டி இருக்கு சார் ராயல் என்ஃபீல்டில் ரேஞ்ச் அதிகமாக இருக்குன்னா த்ரீ ஃபிஃப்டி சிசி ஐநூறு சிசி ஃபைவ் ஹண்ரெட் ஃபைவ் ஹண்ரெட் சிசி ஆ சொல்லுங்கள் சார் ரேட்டு வந்து த்ரீ லேக்ஸ் வருது சார் ஆமாம் நெட் அமௌண்ட் நெட் அமௌண்ட்டு போட்டு எடுத்தீங்கன்னா த்ரீ கம்மி வரும் டியூ போட்டால் த்ரீ லேக்ஸ் வரும் சார் டியூ போட்டால் மாதம் நீங்கள் இப்போ ஆஃபர் போய்ட்டு இருக்கிறனால ஃபஸ்ட்டு இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கனால் ஒரு ம மந்த்லி ஒரு ஒரு கட்டுற மாதிரி வரும் சார் த்ரீ தௌசண்ட் ஆமாம் சார் கை ஒன் டூ இயர் இல்லை ஒன் இயர் மின் ஒன் இயர் ஆகும் நான் ஒன் இயர் இல்லை ஓ ஒன் அண்ட் ஹாஃப் இயராக கரெக்டாக டூ கரெக்டாக ஒன் அண்ட் ஹாஃப் இயர் ஆகும் ஒன் அண்ட் ஹாஃப் இயர் புரியல சார் வண்டிக்கு சர்வீஸெல்லாம் இப்போ ஆஃபர் போய்ட்டு இருக்கனால் இப்போ ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் பொறுத்த வரைக்கும் இப்போ வண்டி சர்வீஸு ஒரு ஃபர்ஸ்ட்டு மந்த்லி மட்டும் நாங்கள் ஃபிரீயாக பண்ணி தந்துடுறோம் ஆமாம் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து தௌசண்ட் ருப்பீஸ் போட்டு கட்டுற மாதிரி கட்டி சர்வீஸ் பண்ணுற மாதிரி வரும் ஒரு அஞ்சு சர்வீஸு ஆ வாங்க சார் ப ஷோரூம் பக்கம் வந் சார் ஆ சொல்லுங்கள் சார்

ஆ நம்ம பிரான்டில் இருந்துச்சின்னா மாற்றிக்கலாம் சார் நீங்கள் ஆல்ரெடி பழைய ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்கீங்கல்ல ராயல் என்ஃபீல்டு ஆ ஓகே சார் ஓகே சார் இன்ஷுரன்ஸ் இன்ஷுரன்ஸ் கிளைம் பண்ணியிருந்தா மாற்றிக்கலாம் இன்ஷுரன்ஸ் போட்டவொன்னே மாற்றிர்லாம் கிளைம் பண்ணா மாற்றிர்லாம் இன்ஷுரன்ஸ் நாங்களே போட்டு தரோம் சார் ஷோரூம் பாலகோட்டில் எம்ஜி ரோடு பக்கம் இருக்கு பிரா தர்மபுரி சேலம் எல்லா இடத்துலையும் எங்கள் பிரான்ச் இருக்கு சார் என் பேர் அரவிந்த்குமார் சார் உங்கள் பேர்

சரி சார் எப்போ வரீங்க வண்டி வண்டி எடுக்க எப்போ வரீங்க சார் ஆ ஓகே சார் நீங்க நெட் காஷ் கட்னவொன்ன நம்ம கம்பெனியில எடுத்தா டிஸ்கௌண்ட் இருக்கு டிஸ்கௌண்ட் போட்டு கம்மி பண்ணிரலாம் ஒரு த்ரீ ஒரு த்ரீ லேக்ஸுன்னா ஒரு ரெண்டு முப்பதுக்குள்ளே முடிச்சிரலாம் சார் அதே டியூ போ டியூ போ அல்ல சார் அது இப்போயே அது இதுவே கம்மி சார் ரெண்டு இருபதுக்கு ரெண்டு இருபது வரதெல்லாம் ரொம்ப கம்மி அதுவும் நெட் அமௌண்ட்டு போட்றப்போ மட்டுந்தான் இந்த ஆஃபர் டியூ போட்றவங்களுக்கு கண்டிப்பாக த்ரீ லேக்ஸ் வந்துரும் சார் அதான் சார் என்ன பண்ணுறீங்க நாளைக்கு வரீங்களா நாளைக்கு தான் நெட்டு எடுக்கறீங்க நெட் அமௌண்டில் எடுக்குறீங்களா இல்லை டியூவில போட்றிங்களா சார் சார் ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் மைலேஜ்ன்னா பரவாயில்லை இப்போ வந்துருக்கிற இப்போ வந்துருக்கிற சிசி வந்து நல்லாயிருக்கு ஆ ஓகே சார் ஓகே சார் லே லிட்டருக்கு முப்பத்தஞ்சு கிலோ மீட்ரு தரும் மைலேஜ்ஜு சரி சார் நீங்கள் வந்தால் சந்தோஷம் ஆ சரி சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்